ஒரு சமையலை நம்ம தொழிலாக தொடர விரும்பினால் இப்போ வந்து நிறையா காலேஜஸ் இருக்குது ஃபார் இப்போ சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஆர் எம் யூனிவர்சிட்டியில் குக்கிங் இருக்குது பெரம்பலூரில் தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து இந்த சமையல் துறைக்கு சார்ந்த படிப்புகள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் யார் வேணுனாலும் குக்கிங்கை வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் பட் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ப்ரொஃபஷனாக அது நம்ப எடுக்கக்குள்ள ரொம்ப கஸ்டம் ரொம்ப இப்போ வீட்டில் வந்து நிறையா எப்படி சொல்வாங்க திட்டுவாங்க ஏன் இதை எடுக்குறீங்க ஒரு சமையல் துறையில் போய் நீ என்ன சாதிக்க போகிற அப்படின்னு சொல்வாங்க ஆனால் அந்த சமையல் துறையில வந்து நிறையா சாதிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிவியில் வந்து செஃப் தாமு வெங்கட்பட் இவங்கள்லாம் பாத்திருந்தீங்க அப்படின்னா இவங்க எல்லோருமே அதுக்கான சிறந்த உதாரணம் தான் சமையல் சமையல் துறையில் அவங்க எல்லாம் சாதிச்சவங்க சில சில கல்லூரியில் வந்து சில கல்லூரியில் வந்து இது எல்லாத்தையும் ஒரு படிப்பாகவே எடுத்து சொல்லித் தர்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தொடர்பான வேலைகளுக்கு வாய்ப்புகள் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் மட்டும் தான் இப்போ சமையல் துறையை வந்து முன்னே முன்னெல்லாம் கல்யாணத்தில் சமைச்சாங்க அப்படின்னா நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற சில தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து சமைச்சாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் செஃப் ஒரு படிச்சவங்களால மட்டும் தான் ஒரு கேட்ரிங் சர்வீஸை நடத்த முடியும் இப்போ நிறைய டைப் ஆஃப் கேட்ரிங் சர்வீஸ் இருக்குது இப்போ நிறையா பேர் ஃபார் ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படிச்சவங்கள தான் ஒரு திருமணத்திற்கு வந்து குக்கிங்குக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அவர் வந்து பல வகையான டிஷ்ஷஸ்ஸை வந்து யூஸ் பண்ணுறாரு பல வகையான டிஷ்ஷஸ்ஸை வந்து அவர் செய்து செய்து காட்டக்குள்ள அதோட டேஸ்ட்டு மக்களுக்கு பிடிக்க போய் தான் இப்போ வந்து அதுக்கான அதுக்கான தொழில் வந்து இப்போ அதிகமாகிட்ருக்கு அதனால தான் அதுக்கான படிப்புகளும் அதிகமாகிட்ருக்கு இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்ளமோலேயும் டென்த்து முடிச்சுட்டும் நீங்கள் குக்கிங் சேரலாம் டுவெல்த்து முடிச்சுட்டும் குக்கிங் சேரலாம் டுவெல்த்து முடிச்சுட்டு நீங்கள் வேறு ஏதோ துறை படிச்சுட்ருந்தும் நீங்கள் வந்து சேரலாம் இப்போ எஸ்ஆர்எம்லாம் எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு இப்போ சென்னை இன்ஸ்டியூட் எஸ் ஆர் எம் சென்னை இன்ஸ்டியூட்டிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அங்கேயே உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்து இது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லே இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால மட்டும் தான் வெளிநாட்டு துறையில் வாய்ப்பு அதிகமாக இருக்கறதுனால மட்டும் தான் இப்போ வந்து இது ரொம்ப வருது இந்த சமையல் துறை சமையல் துறை பார்த்தீங்கன்னா எது எது விரும்புகிறது அப்படின்னு பாத்தீங்க ஒரு செஃப் வந்து தான் பயிற்சி கொடுக்கறாங்க அந்த செஃப் பயிற்சி கொடுக்கறாங்க அதை ஒரு ஸ்டூடண்ட் கற்றுக்கிட்டு அவரோட இப்போ மாதம்பட்டி மாதம்பட்டி ராம் ரங்கீஷ் அப்படின்னு ஒருத்தரு இருக்கார் அவர் வந்து நிறையா சாதிச்சிருக்கார் இந்த குக்கிங்கில் அது மாதிரி செஃப் பட்டு செஃப் பட் வெங்கடேஷ் சார் தாமு சார் இந்த மாதிரி நிறையா பேர் இந்த குக்கிங்கில் சாதிச்சவங்க இருக்காங்க அதுமாரி நம்பளும் ஆக இங்கே நிறையா பள்ளிகள் அண்ட் கல்லூரிகள் உள்ளது இந்த கல்லூரி எல்லாத்துலேயும் உள்ளவங்க சேர்ந்து புகழ்பெற்று நல்லா படித்து வரணும் அப்படின்றது தான் எல்லோரோட ஆசையும் இது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ஒரு ஒரு கல்வி நிறுவனங்கள்லேயும் ஒரு ஒரு ஒரு ஒரு கல்வியிலையும் ஒரு ஒரு மாதிரியான பயிற்சிக் கொடுப்பாங்க கட்டிங் ஷேப்பிங் டைஸிங் இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமையலுக்கான ஒரு சமையலுக்கான ஆரம்பம் இதுதான் ஒரு கட்டிங் ஒரு சாப்பிங் ஒரு டைஸிங் இப்படி இருந்தால் மட்டும் தான் ஒரு சமையலோட ஸ்டார்டிங்காக இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை வந்து நம்மளோட கல்லூரிகளில் சொல்லித் தர்றாங்க இதில் பயன்பெற்றவர்களும் அதிகமாக இருக்காங்க நன்றி